மாடி தோட்டம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு இப்பெல்லாம் மு முக்கால்வாசி பேர் அப்பார்ட்மெண்ட்ல தான் குடியிருக்காங்க அவங்களுக்கு வந்து சரியான இட வசதி இருக்காது கீழே நம்ம தோட்டம் போட்டோம்னால் அதாவது பூமியில தோட்டம் போட்டோம்னால் எத்தனை வருஷம் ஆனாலும் அதை நம்ம பிடுங்க தேவையில்லை அதுவாக காஞ்சிச்சின்னால் தான் உண்டு மாடியை பொறுத்த வரையிலும் மாடியில் நம்ம தோட்டம் போடுறோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு சிறிய நாள் குறுகிய நாட்கள்ல வளரக்கூடிய செடிகளை மட்டும் மேலே நம்ம பயிர் பண்ண முடியும் அதை நம்ம நல்ல படியாக வளர்க்க முடியும் இப்போ செடியை வந்து கீழே நட்டு வைக்கிறோம்னா மரங்கள் அதில் நிறைய தொட் நட்டு வச்சு நிறையா ரொம்ப வருஷத்துக்கு நம்ம பாதுகாப்பாக தண்ணி ஊற்றி வளர்க்கலாம் தண்ணி பூமியில வைச்சோம்னால் தண்ணி கூட சரியா ஊற்ற தேவையில்ல ஆல்ரெடி மழை பேய்கிறது போறது வர்றது இதை வச்சு அந்த மரம் நல்லா இது பண்ணிக்கும் ஆனால் மாடி தோட்டத்தில் பொறுத்த வரையிலும் தண்ணி நம்ம டெய்லி கம்பல்சரி ஊற்றியே ஆகணும் மழை காலத்தில் மட்டுந்தான் இந்த பிரச்சனை இருக்காது மழை காலத்தில் அப்போ வந்து இயற்கையாகவே மழை பேஞ்சிருது அதனால் நமக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக அதில் நமக்கு வேலை இல்லை கீழே பூமியில நம்ம தோட்டம் போடுறோம் அப்படின்னா அது நேர நேரத்துக்கு பார்த்து பராமரிக்கணும் போகணும் வரணும் மாடி தோட்டத்தை பொறுத்த வரையிலும் அதிகமாக நமக்கு வேலை இருக்காது அது கொஞ்சம் ஈஸியாகவே பார்க்கலாம் யார்கிட்டவும் போய் உதவி கேட்க தேவயில்லை மாடி தோட்டத்தில் கத்தரிக்கா முள்ளங்கி இது மாதிரி சிறிய சிறிய பயிர் வகைகளை நல்லா நம்ம நட்டு வச்சு பயிர் பண்ணலாம் இயற்கையான முறையில் பயிர் பண்ணலாம் பூமியிலங்கும் போது உரம் கிரம்லாம் போட்டு அதில் வந்து நம்ம அவ்வளோ தூரம் சிரமப்பட்டு செய்ய வேண்டியதாக இருக்கும் மாடி தோட்டத்தில் போடணும் அப்படின்னா மாடி சீக்கிரமாக வீணாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் வந்து நம்ம தண்ணி ஊற்ற ஊற்ற மாடியெலாம் ஊறி போய் வேஸ்ட்டாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பூமி அப்படின்னா நம்ம தண்ணி ஊத்துறோம்னால் எந்த பிரச்சனையும் இல்லை அது பாட்டுக்கு செடிகள் அது இதுனு முளைக்கும் நம்ம அதை வேணா அப்பைக்கு அப்போ பறித்து போட்டு நீட் பண்ணிக்கலாம் வீட்டில சுற்றிலும் நீட் பண்ணி வச்சிக்கலாம் மாடியில் தோட்டம் போட்டோம்னால் ஆடு மாடு எந்த பிரச்சனையும் இருக்காது அது பாட்டுக்கு வளரும் கீழே போட்டோம்னால் ஆடு மாடு இதெலாம் வந்து அந்த செடிகள்லாம் வீண் பண்ணிடும் மாடியில் போட்டுக்கிறது அந்த விதத்தில் பார்க்கும் போது நமக்கு ரொம்ப நல்லது நல்ல பயனுள்ளதாகவும் இருக்கும் மாடி தோட்டம் எங்கள் வீட்டிலையும் போடணும் தான் ஆசை பட்டு மாடி வீணாக போயிடும்